முதலில் வருவது நாள் அடுத்து மாதம் பிறகு வருவது வருடம் என்ற முறையிலே நான் ஐந்து தேதிகளை வரிசைப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டு இரண்டு எட்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூன்று பத்து ஆறு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பது நான்கு பதினாறு ஆறு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இறுதியாக ஐந்தாவது பத்து ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பது